நான் வந்துட்டு மீஷோ அப்பிடிங்கிற ஒரு ஆப்லேருந்து ஒரு டாப் வாங்கினேன் அது வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் நான் அந்த அதை வந்துட்டு ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன் வாங்குனதுக்கப்றம் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பிடிச்ச ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கினேன் வாங்கினதுக்கப்பறம் அதை பிரித்தா அது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப நாசமாக இருந்தது டேமேஜாக இருந்தது நான் அதை என்ன பண்ணுறதுனு எனக்கு தெரியாது திருப்பி சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க அது வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டுருந்தேன் அதை ஓப்பன் பண்ணி தான் அதை பார்த்துட்டுட்டு குடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியலை அப்போது இப்போது வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ஒரு புரிதல் எனக்கு இருக்குது ஒரு இதில் போய் கடையில் போய் நேரில் வாங்குறதுக்கும் ஒரு ஆன்லைனில் ஒரு ஷாப்பிங் ஒரு ஷாப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்தமாதிரி ஆன்லைனில் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அந்த ட்ரெஸ் ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச கலரில் போட்டேன் அது வந்து வேறு ஒரு கலராக அதுவும் இல்லாமல் பயங்கர டேமேஜாக வேறு இருந்தது அதனால எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு என்னனா நான் ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணுறேன் அதை பெஸ்ட்டாக பண்ணிட்டு அவங்ககிட்டே சொல்கிற விதம் ஒன்று இருக்குதில்லையா இதை நான் பண்ணேன் அது வந்துடுச்சி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பேன் ஆனால் இது வந்தது என்னவோ வேறு விதம் மாதிரி நான் வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாமல் அதை மறைக்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால இனிமேல் என்ன சொல்கிறன்னா என்னவாக இருந்தாலும் ஓகே பத்து ரூபாயோட ஐம்பதுரூபா சேர்த்துப்போனாலும் போய்ட்டு போகுது முடிஞ்சளவுக்கு நேரில் போய் வாங்குகிற மாதிரி பாத்துக்கோங்க